ஆமாங்க ஆமாம் ஆமாம் நாங்கள் வந்து விவசாயிக்கிட்டேருந்து நேரடியாக அன்னைக்கு அன்னைக்கு டெய்லியும் வாங்குகிறோம் அதனால் எங்களுக்கு எப்போதுமே காய் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மருந்தடிக்காத சுத்தமான காயாக இருக்கும்

ஆமாம் ஆமாங்க நம்ம கடை வெப்படியில் வந்து பேமஸ் எல்லோத்துக்குமே தெரியும் ம் ஓகே சொல்லுங்க சரி

சரி

ஓகே ஓகே வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் நான் எடுத்து வைக்கிறேன் ஃப்ரெஷ்ஷான காய் கேரட்லெலாம் உங்களுக்கெல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ குறைஞ்சி விலை விவசாயிக்கிட்டேருந்து நேரடியாக வாங்குகிறதுனால எவ்வளோ குறைஞ்சி கொடுக்க முடியுமோ நாங்கள் கொடுக்குறோம் ம் கேரட்

சரி கத்திரிக்காய் கிலோ ஐம்பது ரூபா வருங்க ஓகே ஓகே ஓகே கேரட்டு பீட்ரூட்டு எல்லாமே இருக்குது இ இன்னைக்கு வேணு வேணுங்கிறத வேணுங்கிறத வாங்கிக்கலாம் இப்போது உங்களுக்கு வந்து கத்திரிக்காய் கேரட்டு உருளைக்கெழங்கு இது மூணு மட்டும் ஒவ்வொரு கிலோ வேணும் சரி நான் ஃப்ரெஷ்ஷான காயாக அருமையாக சே எடுத்து வைக்கின்றேன் நீங்கள் வாங்க ஒவ்வொன்றா ரேட் பேசி எடுத்துக்கலாம் வாங்க ஓகேங்களா சரி சரி ரைட் ம்